ஹாய் சார் குட் ஹாலிடேவோட டூரிஸ்ட் கைடா சார் நான் இப்போ டெல்லி வந்திருக்கேன் சுற்றி பார்க்க என்னென்ன ப்ளேஸுலாம் இருக்குது ம் தமிழ் தான் சார் ம் ஓகே சார் என் பேர் யோகேஷ்வரன் நான் வந்து இப்போ டெல்லி டெல்லியில் இருக்கேன் சார் இந்த ரெயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் சென்ட்ரல் ரெயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கேன் சார் இல்லை உங்க பேக்கேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஒரு த்ரீ டேஸ் ட்ரிப் சார் ம் ஓகே சார் ஓகே சார் இல்லை அப்ராக்ஸிமேட்டாக எவ்வளோ வரமுடியும்னு சொல்ல முடியுமா ம் ஓகே ம் ம் ம் ம் ஓகே சார் ஓகே சார் இல்லை நாங்கள் இல்லை இதுக்கு இது வந்து இதுமாதிரி போடணுமா இல்லை நீங்களே ஃபார்ம் மாதிரி போட்டு இது பண்ணணுமா இல்லை நீங்களே வந்து கூப்பிட்டுக்குறீங்களா ம் வாட்ஸப்பில் ம் ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே தேங்க்ஸ்